எங்கள் ஊரில் வந்து கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்னு ரெண்டு தான் இருக்குது ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து மூணு போல இருக்குது எங்கள் இதில் வந்து அவ்வளவாக வசதி கிடையாது ஃபைனான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது துட்டுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனாலேயே நாங்கள் முக்காவாசி பேரு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் போகலன்னு சொன்னால் அங்கு நமக்கு வசதிக்கு ஏற்ப தான் போக முடியும் நம்மக்கிட்ட அவ்வளவா வசதியும் கிடையாது க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயி பார்க்குற அளவுக்கு அங்கே வந்து எல்லாம் ஃபெஸிலிட்டிஸும் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆனால் எங்களால் அவ்வளோ தூரம் போயி துட்டு இல்லாமல் அங்கே தவிர்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனாலயே நாங்கள் பாதி பேரு கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே எல்லோரும் போகிறாங்க அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க கம்மியாக தான் இருக்கும் ஆனால் என்ன உடனே அவங்க டிரீட்மெண்ட்டு எடுக்க ஆரம்பிக்க மாட்டாங்க கொஞ்சம் லேட்டாக்குவாங்க கொஞ்சம் அலையை விடுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது நம்ம துட்டு கொடுத்தாலே போதும் அவங்கவுங்க ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆப்ரேஷன் எதுனாலும் ஆரம்பிச்சிடுவாங்க இங்கே நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நிறைய எலும்பு முறிவு டாக்டரு ஃபீவருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு காஃப்க்கு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வி விட கவுர்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் போக கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அங்கே வந்து எங்கக்கிட்ட துட்டு இல்லாத காரணத்துனால்